எனக்கு கயனில வேளை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கிம் ந சும்மா தோராயமாக பத்து மணி நேரம் வேளை செய்வேன் கயனில காலையில ஏழுமணிக்கு போனனா மதியம் ஒரு மணிக்கு வருவேன் ஒரு மணிக்கு வந்து லஞ்சிலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துவிட்டு திருப்பி நான் வந்து போயிவிடுவேன் திருப்பியும் ஒரு நாலு மணிக்கு போய்விட்டு நைட்டு ஒரு ஏழு மணிக்குலாம் வந்துருவேன் அப்படி அந் கயனில நான் என்ன வேலை செய்வேனு பார்த்தீங்கனா முதல்ல உழவு ஓட்டிகிட்டு அடுத்தது அண்டை வெட்டிவிட்டு அப்புறம் மேட்டு நான் வந்து நாங்கள் வந்து இது தான் பண்ணுவோம் நெல் நடுவோம் நெல் நடுவும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப பவர் தேவை அந்த அண்டை வெட்டும் போது எங்களுக்கு மஸ்சுல்சுலாம் நல்ல ஸ்டாங்காயிடும் நாங்கள் மோ நாங்கள் வெட்டுவோம் அடுத்தது அன்னகூடையில் நாற்று எடுத்துகிட்டு போய்விட்டு எல்லாம் கயனிலும் போட்டு வருவோம் போட்டு அங்கே வந்து